எங்கள் ஊர்ல வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க என் பசங்களே சூப்பராக ஃபோட்டோலாம் எடுப்பாங்க நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவேன் என்னோட மட்டமாக இருந்தாலும் சரி என்னோடய கொஞ்சம் நல்லா பண்ணாலும் சரி எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா அவன் திடீர்னு ஒரு நல்ல ஃபோட்டோ போட்டால் எனக்கு ஐடியா கிடைக்கும் அவங்க எப்படி பண்ணுறாங்க எப்டெப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி ஃப்ரொபஷனல் ஃபோட்டோகிராஃபர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பேன் சில பேர்கிட்ட ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்கள் அது மாரி லைட்டு வச்சி கேமரா வீடியோ லென்ஸு வச்ச கேமரா சில பேர் ஃபோன்லயே பண்ணுவாங்க எல்லாத்திலும் பண்ணுவாங்கள் நம்மளுக்குத் தேவையானது நிறைய கிடைக்கும் அது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னால் இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஃபோன்ல நிறைய எடுப்பேன் என்னை ஒரு நாலஞ்சு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டெண்டு கொடுத்தோம்னா நம்மளை நாலு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி நாலு பேரு நல்ல கண்டெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நம்மளும் கண்டெண்ட்லாம் கிடைக்கும் நிறையா நம்ம திமிருத்தனமாக இவனை ஏன் ஃபாலோ பண்ணும் இவனை விட நம்ம நல்லா பண்ணுவோம் அப்பிடின்னோம்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது நம்மளும் நாலேஜ் வளர்த்துக்க முடியாது நம்ம வச்சும் நாலு பேர் நாலேஜை வளர்த்துக்க முடியாது நம்மளும் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணுறவனையும் ஃபாலோ பண்ணும் அவங்கள்ட்டேருந்து ஐடியாவை நம்ம எடுத்துக்கலாம்